வாப்பா வா தம்பி என்னப்பா வேணும் சரிப்பா சரிப்பா அப்படிங்களா ஓ அப்படியா அப்படியா என்னப்பா ஆச்சு எப்படி இருக்காங்க இப்போ சரிப்பா சரிப்பா நான் இன்னும் ஒரு மண்நேரத்துக்கு மேலே ஃப்ரீ ஆய்டுவேன்ப்பா நான் போய் இல்லைன்னா பார்க்குறேன்ப்பா அப் இல்லைப்பா நான் அப்போயே வார்டு மெம்பரை கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன்ப்பா அப்படியாப்பா சரிப்பா நான் பார்க்குறேன்ப்பா நான் அவர்கிட்ட இன்னொரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்களை செய்ய சொல்லுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து நின்று செஞ்சித் தரேன் சார் செஞ்சுத் தரேன்ப்பா சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாரி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் வந்து அப்பப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்காக செஞ்சு பண்ணித் தரேன் சார் பண்ணி தரேன்ப்பா உங்களுக்காக அந்த மெம்பரையும் நான் இப்போ கூப்பிட்டு கேட்குறேன் என்னன்னு ஏன் இப்படி பண்ணல என்னன்னு எதா விசாரிக்கிறேன் நான் இல்லை சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்னாலும் முறப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படியாப்பா சரிப்பா நான் கேட்குறேன்ப்பா அவரை இதற்குனே இன்னக்கு கூப்பிட்டு ஈவினிங் பேசுறேன்ப்பா நான் வந்து அவங்கள்ட்ட பேசிவிட்டு உங்களை கூப்பிட்றேன்ப்பா நீங்கள் வாங்க என்ன ஏதுன்னு அவரை கேட்போம் இல்லை ஏ எப்படி செய்ய முடியுமா முடியாதான்னு அவரை கேட்போம் என்னான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்ப்பா கண்டிப்பாக பண்ணிடலாம்ப்பா நீங்கள் இருங்க நான் அவர் கேட்குறேன் அவரால் முடியுமா முடியாதானு கேட்போம் இல்லைனா நான் வந்து சொந்த செலவில் பண்ணித் தரேன்ப்பா லைட் போட்டுருலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களையும் பார்த்துருவோம் என்ன ஏது எப்படின்னு ஓகேப்பா ஓகேப்பா இதமாரி ஏதாவது ந இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லைனா என் நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் அப்பப்போ நான் வந்து சொல்லுறேன்ப்பா ஓகேப்பா